ஹலோ குட்மார்னிங் மிஸ் நான் சோனா பேரண்ட் பேசுகிறேன் மிஸ் சோனாவுக்கு நைட்டு கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சுங்க பாதியில் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதுனால் ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துனு போகலான்னு லீவு கேட்குறதுக்காக போன் பண்ணாங்க மிஸ் தெரியலேயே மிஸ் கொஞ்சம் தண்ணியில் அப்படி இப்படி விளையாடினு இருந்தாங்கள் அதனால் ஃபீவரா இருந்துச்சு காலையில் அதிகமாக ஆகிடுச்சுங்க மிஸ் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுனு போகிற இட்டுனு போயிட்டு லீவு லெட்டர் எதுனா கொடுக்கணுங்களா சரிங்க மிஸ் இன்றைக்கு ஒரு நாள்னா லீவு லெட்டர் கொடுக்கணும் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சின்னா நாள் ஆகிடுச்சின்னா டாக் டாக்டர் சர்ட்டிஃபிக்கேட்டோடு வரணுங்களா சரி மிஸ் சரிங்க மிஸ் சோனாவோட அண்ணன் வந்து அங்கேதான் படிக்கிறான் சோனாவுக்கு எதுன்னா ஹோம் ஒர்க்குனாக்க அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி அனுப்புங்க மிஸ் சரிங்க மிஸ் கண்டிப்பாக மிஸ் நாங்கள் இட்டுனு போகிறோம் இன்றைக்கு பரவாயில்லை போல இன்றைக்கே கொஞ்சம் சரியாயிடுச்சின்னா ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்கிறோம் மிஸ் இல்லைன்னா உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு நாங்கள் லீவு எடுத்துகிட்டு அனுப்பும்போது டாக்டர் சர்ட்டிஃபிக்கேட்டோட அனுப்பி விடுறோங்க மிஸ் ஆ சரி மிஸ் சரிங்க மிஸ் சரிங்க மிஸ் சரிங்க மிஸ் சரிங்க மிஸ் நானு டாக்டருக்கிட்ட சொல்கிறேங்க சோனாவுடையை அண்ணனையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கண்டிப்பாக ஹோம்ஒர்க் அவங்க மிஸ்ஸுங்கக்கிட்ட சொல்லியாவது கொஞ்சம் எழுதி அனுப்புங்கள் மிஸ் சரிங்க மிஸ் தேங்க் யூ மிஸ் பாய்